ஹலோ பாரத் கேஸ் ஏஜென்சிங்களா இல்லை சார் நான் புக் பண்ணி பத்து நாளாச்சு இன்னும் சிலிண்ட்ரு வரல நான் எப்போதும் டபுள் சிலிண்ட்ருன்னால் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவ பண்ணிவிடுவேன் இந்த தடவ கொஞ்சம் மறந்துவிட்டு பண்ணிவிட்டேன் இன்னும் வரவே இல்லை வீட்டில் வயதானவங்க இருக்கிறாங்க வேறு சமையலுக்கு இது எலெக்ட்ரிக் ஸ்டவ் கூட இல்லை அவங்களுக்கு வயதானவங்களுக்கு எல்லாம் சுடுத்தண்ணி போடுகிறதுலேருந்து எல்லாம் இதில் தான் பண்ணுவோம் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிடுங்க சார் இந்த நம்பரை வந்து ஒன்று ஆறு தொண்ணூற்று நாலு அதுதான் எங்கள் நம்பர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்க அடுத்த தடவலேருந்து கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுறேன் சார்